நான் ஓய்வு நேரத்தில் நண்பர்களுடன் அதிக நேரம் பொழுதை கழிப்பேன் அவர்களுடன் விளையாட்டு பொழு அரசியல் கட்டுரைகள் பாடல்கள் இது தொடர்பான அதிகப்படியான விஷயங்களை நண்பர்களுடன் அதிக நேரங்களில் பொழுதுகளை கழிப்பேன் அரசியல் தொடர்பான விஷயங்களை அவ்வப்போதும் அடிக்கடி பேசிக்கொள்வோம் அரசியல் தொடர்பான விஷயங்கள் எந்த அளவில் இருக்கின்றது என்பதையும் நண்பர்களுடன் கலந்துரையாடுவது மிகவும் எனக்கு பிடிக்கும் அப்புறம் பொழுதுபோக்கு விஷயங்களான சினிமா பாடல்கள் இவை அனைத்தையும் நாங்கள் மிகுதியாக அதிக நேரம் செலவிடுவோம் அப்புறம் வந்து கட்டுரைகள் கட்டுரைகளைப் பற்றி அதாவது தமிழ் கட்டுரைகள் ஆங்கிலம் கட்டுரைகள் மிக இசைக் கட்டுரைகள் இது தொடர்பான அ அனைத்து விதமான கட்டுரை தொகுப்புகளை மிகவும் சிறப்பாக கையாளுவோம்